ஆட்டோ ட்ரைவர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நைட்டில் ஒரு மணிக்கு ஒரு மணி டைமில் பஸ் இல்லை ஆட்டோ இல்லை எதுவுமே இல்லை நீ பாவம் நீங்கள் வண்டியில் எடுத்துகிட்டு வந்து ஒரு மணிக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் விட்டுருக்கீங்க ரொம்ப நல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் பஸ்ஸு பஸ்ஸுக்கு எதிர்பார்த்து பஸ்ஸு கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல எங்கள் ஃபேமிலி அப்புறம் ஒரு மணி அளவில் அங்கே இருந்தது ரொம்ப தத்தளிச்சுட்டோம் அப்போ எதுவுமே இல்லாத்துனால் அந்த நேரத்தில் என்னை எடுத்துககிட்டு வந்து எங்கள் வீட்டில் எதுக்க எடுத்துகிட்டு வந்துவிட்டது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ஸு சார் நீங்களே இல்லைன்னா அவ்வளோதான் சார் ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி